சொல்லுங்கள் ஆமாங்க சார் பால் பண்ணை தாங்க சார்

பால் வந்து ஒரு லிட்ரு நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க சார் நாங்கள்

அப்படிங்களா சார் பால் பவுட்ரு நெய் பன்னீர் இதெல்லாம் கூட இருக்குதுங்க சார் பால்கோவா இருக்குது என்னங்க சார் ஆ வச்சுருக்கோங்க சார் எல்லாமே இருக்குதுங்க சார் பால் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே இருக்குதுங்க சார் தயிரெலாமும் இருக்குதுங்க சார் என்னங்க சார் தயிர் வந்து ஒரு லிட்ரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க சார்

அது வந்து க பாலை நல்லா கொதிக்க வச்சுடுவோங்க சார் கொதிக்க வைச்ச கொதிக்க வச்சு முடிஞ்ச உடனே நல்லா கீழே பவுட்ராக தங்கிவிடுங்க சார் அப்படிதான் அப்படிதாங்க சார் தயாரிக்கிறோம் நம்மளுதில் எல்லாம் பால் பவுட்ரு எல்லாமே தரமாக இருக்குங்க சார் நீங்கள் வந்து வாங்கி தைரியமாக வாங்கி விற்கலாம் ஆ ஆ குழந்தைங்களுக்கு கூட ஆ குழந்தைங்களுக்கு கூட பால் பவுட்ரு யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு தரமாக இருக்குங்க சார் பால் பவுட்ரெலாம் எல்லாப் பொருளுமே தரமாக இருக்கு பேக்கிங்கெலாம் ஆள் வச்சு தாங்க சார் மிஷினில் தான் பேக்கிங் பண்ணுறோம் எல்லாமே இந்த தரம் நல்லா இருக்கற மாதிரி பேக்கிங்கும் எல்லாம் நல்லாயிருக்குங்க சார் ஆ எ எல்லாமே நல்ல தரமாக இருக்குங்க சார் எல்லாம் தரமான பொருள் தான் விற்கிறோம் அப்படிதாங்க சார் விற்கிறோம் நாங்கள் என்னங்க சார் பால்கோவா ஒரு கிலோ

ஐந்நூறுரூவாங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் உங்களுக்கு தேவைப்பட்றத நீங்கள் சொல்லுங்கள் சார் என்னென்ன என்னென்ன பொருள் வேணுங்றது தேவைப்பட்றத நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கடைன்றதால கொஞ்சம் கம்மி பண்ணிக் கூட தருவோம் ஏன்னால் நேரடியாக வந்து வாங்கிறத விட கடைக்கென்னும் போது கம்மிப் பண்ணி தருவோங்க சார் நாங்கள் முதல் தடவை மட்டும் நேரில் வந்துடுங்க சார் முதல் தடவை மட்டும் நேரில் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்கிட்டுப் போங்க வாங்கிட்டுப் போய்விட்ட பிறகு ரெண்டாவது தடவை நீங்கள் ஜிபே கூட பண்ணிக்கலாங்க சார் நீங்கள் நீங்கள் வந்து பார்த்துட்டு சொன்னீங்கன்னால் நாங்கள் அனுப்பி விட்ருவோங்க சார் ஆ நீங்கள் அட்ரஸ் ஆ சரிங்க சார் அதெல்லாம் பார்த்து நாங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தாங்க சார் அனுப்புவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இருக்காதுங்க சார் ஆ சரிங்க தேங்க்ஸ் சார் வாங்க சார் நீங்கள் ஆ ஆமாங்க சார் ஆ ஜிபேயில் அனுப்புனால் போதுங்க சார் தேங்க்ஸ் சார் ஆ உங்களுக்கு நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது கட்டாயம் கம்மிப் பண்ணிதாங்க சார் தருவோம் நீங்கள் நேரில் வாங்க ஆ சரிங்க சார் தேங்க்ஸ் சார் வெச்சுட்டுங்களா சார் ஆ சரி